எனக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் எங்க வீட்டில் நாய் கோழி பூனை இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் செல்ல பிராணிகள் வந்து கோழினால் கோழி முட்டை இடும் முட்டைலேருந்து குஞ்சு வரும் அதுங்கள பார்க்குறதுக்கு ஜென்ரேஷன்லான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் மு முட்டை வந்து நம்மளும் சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கும் நல்லது அந்த கோழிங்க எல்லாமே நல்லாயிருக்கும் பூனை எப்போ பார்த்தாலும் நம்ம காலுக்கு அடியிலே சுத்திகிட்டு இருக்கும் மியாவ் மியாவ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கும் நாய் வந்து எதா இருந்தாலும் நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்குத்தான் எந்த தீமையாக இருந்தாலும் வரும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கும் எல்லா உயிரினங்களும் நம்மகூட இருக்கிற மாதிரிதான் நாங்க வச்சு பார்த்துப்போம் எங்கள்ல ஒரு ஜீவனாக தான் பார்த்துட்டு நாங்கள் வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம் நாய் வந்து இப்ப குட்டி போட்டிருக்கும் அஞ்சு குட்டி இருக்குது எல்லாம் ஜாலியாக விளையாடிகிட்டு வீட்டு ஃபுல்லா சத்தம் போட்டுட்டு ஜாலியாக அது விளையாடிகிட்டு இருக்குது நாய் குட்டிகள்லாம் இருக்குது ஜாலியாக இருக்கும் நாங்களாம் இல்லைனா கூட நம்ம இல்லனு சொல்லிட்டு அது வருத்தமா தான் இருக்கும் நாங்கள் எப்போது வருவோம்னு பார்த்துட்டே இருக்கும் நாங்கள் வந்து எதோ ஒன்று போட்டோம்னால் அது அழகாக சாப்பிட்டு சந்தோசமாக ஜாலியாக விளாடிட்டு சுத்திட்டு அப்படித்தான் இருக்கும் எந்த இதாக இருந்தாலும் மியாவ் பூனை குட்டியாக இருந்தாலும் அதே தான் நம்ம வந்து பால் ஊத்துனால் அதுங்களா ஜாலியாக குடிச்சிட்டு அது பாட்டுக்கு சந்தோசமாக விளையாடிட்டு இருக்குது கோழிக்கு அதே மாதிரி தான் தீனி சாப்பிட்டு அதுபாட்டுக்கு மேய போய்விடும் எல்லாம் சாயிந்தரம் ஆனால் வீட்டுக்கு வரும் ஜாலியாக இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோசமாக இருக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அது நம்மள்ல ஒருத்தர் நம்மள அதுவும் நம்மள வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கும் நம்மள்ள ஒருத்தர் அதுவும் நம்மள பார்த்துட்டு நம்ம எந்த தீமை வந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி அது கா தடுத்து காப்பாற்றி நம்மள நல்லா வச்சிகிட்டு இருக்கும் அதனால் நமக்கும் உயிரினங்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் குருவியும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வந்து நான் இன்னும் வளர்க்கவே இல்லை இந்த உயிரினங்கள்லாம் நான் வளர்த்திட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய் வந்து பேர் வச்சிருக்கேன் பிகில்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன் அந்த படம் பார்த்ததுலேந்து நாய்க்கு வந்து அந்த பேர் வச்சிட்டுருக்கேன் எப்பவுமே என் கூடவே தான் இருக்கும் காலையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய உயிரினங்கள் பிராணிகள் இதெல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை இப்போதைக்கி இதுதான் வளர்த்தீட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க